கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் ராக்கெட் அனுப்புகிறதுக்கே வந்து நம்ம அடுத்த நாட்டுக்கிட்டே வந்து கடன் கேட்டுகிட்ருந்தோம் ஆனால் இப்போ நம்ம நாட்டில் இருந்து அடுத்த நாட்டுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சுருக்குறோம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ருபாய்க்கு போய்கிட்ருந்தோம் ஆனால் இப்போ ஏழ்நூறுருவா ஏழ்நூற்றம்பது ருபா எட்நூறுருவா ஆயிரம் ரூபா வரைக்கும் கூட போகிறோம் அப்புறம் அதையும் இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ச்சி நிறைய இருக்குது இப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு நாட்டுக்காரங்களே வேறு நாட்டுக்கிட்டே நம்ம வந்து பொருளாதாரத்தில் வந்து நம்ம வந்து கடன் கேட்டுகிட்ருந்தோம் ஆனால் இப்போ நம்ம நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியை அனுப்புகிற அளவுக்கு நம்ம வந்து வளர்ந்துருக்கோம் தொழில்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் இப்போ வந்து நம்ம அரிசி அப்புறம் இந்த மாதிரி நிறைய வெள்ளாமை விளைச்சு அதுவும் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் ட்ரெஸ்ஸு துணியை இதெல்லாம் நெசவுத்தொழிலில் வந்து இப்போ நிறைய இதாகி அதையும் வந்து இப்போ வெளிநாட்டுக்கு அனுப்புகிற அளவுக்கு நமக்கு வளர்ச்சி அடைஞ்சுருக்குறோம் அதேப்போல் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து நம்ம பஸ்ஸு இப்போ நம்ம நம்ம ஊரில் இருந்து வெளியில் போகிறதுன்னா கூட இப்போ வந்து ஒரு நிறைய பஸ்ஸு வசதி வந்து நிறைய கொடுத்துருக்காங்க பஸ்ஸில் ஏறி போய்க்கலாம் பெண்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க எதுக்கும் இது வெயிட் பண்ண வேண்டியது இல்லை அந்தளவுக்கு இப்போ வந்து எல்லா வசதியும் அதிகமாகிட்டேதான் இருக்குது பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இப்போ வந்து பெட்ரோலே பார்த்தீங்கன்னா நாற்பது ருபாய்க்கி விற்றுட்ருந்துச்சு ஆனால் இப்போ வந்து நூற்றி நாலு ருபாங்குறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அதிகமாக இருக்குது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி சம்பளமும் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க இந்த மாதிரி மில்லு அதுக்கப்புறம் இன்னும் இந்த இன்னும் வந்து என்ன சொல்வதுன்னா அந்த மருந்து வகைகள் இதெல்லாம் ஃபஸ்ட்டு வெளிநாட்டில்தான் கேட்டுகிட்ருந்தோம் இப்போ நம்ம வந்து சுயமாக எல்லாமே நம்ம நாட்டுலேயே வந்து தயாரிக்கிறாங்க எந்த ஒரு பிரச்சினையா இருந்தாலும் உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு நம்ம நாடு இப்போ வளர்ச்சி அடைஞ்சுருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிட்டல் பேமெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா காசு வச்சுருப்போம் இல்லை தொலைச்சுருவோம் இல்லைன்னா வந்து காசு எடுக்க மறந்திருப்போம் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நிறைய இது பண்ணியிருப்போம் ஆனால் இப்போயெல்லாம் வந்து மொபைலிலே இருக்கங்காட்டியும் இப்போ வந்து டீ கடையில் போய் ஒரு டீ குடித்தோம்ன்னா கூட ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிகிட்டு வந்துகிட்டே இருக்கோம் இது இந்தளவுக்கு நம்ம நாடு வந்து வளர்ச்சி அடைஞ்சுருக்கு